புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரபலமான விளையாட்டுன்னு சொன்னோம்னால் ஜல்லிக்கட்டு வைப்பாங்க ஒரு ஊரில் ஜல்லிக்கட்டு வச்சனால் எல்லா ஊரில் இருந்தும் அவங்கவுங்க மாடெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க எல்லா மக்களும் அதே மாதிரி பொழுதுபோக்குன்னால் தியேட்டர் சாந்தி தியேட்டருக்கு போவாங்க அப்புறம் எப்போ எங்கேயாவது சர்க்கஸ் போடுவாங்க இந்த மாதிரி அழகர் திலகர் திடல் அப்பறம் வந்து ஐயனார் கோயில் திடல் இதில் ஃபுல்லாக பொருட்காட்சி இந்த மாதிரி போடுவாங்க அதை போய் மக்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அதே மாதிரி திருவெப்பூர் திருவிழானு வரும் அங்கேயும் எல்லா மக் எல் எங்கெங்க இருந்தாலும் திருவெப்பூர் புதுக்கோட்டை மக்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க மக்கள் எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க அந்த திருவிழாவுக்கு திருவிழா வந்து ஒரு பத்து நாள் நடக்கும் சூப்பராக இருக்கும் திருவெப்பூர் மட்டும் இல்லாமல் ந அடுத் திருவெப்பூர் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் நார்த்தாமலை அங்கேயும் வருவாங்க ந பெருசாக நடக்கும் திருவிழா இந்த மாதிரி பண்டிகைகள் நிறைய விழாக்கள் எல்லாத்துலேயுமே மக்கள் கலந்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க